தமிழ் மொழி தமிழ் மக்கள் பொறுத்த வரைக்கும் அவர்களோடய அடையாளத்தை அதாவது அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படினா வந்து மொழிகள் தமிழ் மொழி வந்து ஒரு மூத்த தலைசிறந்த மொழி சொல்லலாம் ஸோ வந்து எல்லா மொழிகளிலும் மொதல் மொதலில் வந்து வந்தது தமிழ் அப்படினு நுண்ணுயிரியல் அதாவது ஆராய்ச்சிலேயும் சரி புராணங்களும் இருக்குது இதை பத்தின்ற நம்மளோடய ஒரு முழுமையான இது வந்து பெருசாக வந்து தெரியலை இருந்தாலும் வந்து தமிழ் தான் மூத்த மொழியே அப்படினு சொல்கிறாங்க தமிழை பொறுத்தவரைக்கும் வந்து மக்கள் வந்து தமிழ் மக்கள் வந்து அந்த தமிழில் பிறக்குற அனைவரும் அந்த தமிழ் மக்கள் அனைவரும் ஒரு பெருமை கொள்வாங்க தமிழ் அதாவது எப்படி வந்து தன்னத்தானே மதிக்கிறாங்களோ அதேமாரி தன்னோடய மொழிகளையும் சேர்ந்து நல்லா ஒரு மதிப்பாங்க தமிழ் மக்கள் தன் மொழிய வந்து தன் தாய் போல் நினைப்பாங்க அப்படினு வந்து சொல்வாங்க தமிழ் ம மொழி மொழிய வந்து தன்னோடய தாய்க்கு இணையாக வெச்சு ஸோ யாராச்சும் ஏதாச்சும் பேசினாலோ எதாவது பண்ணாலோ அதை வந்து அந்த தட்டி கேட்பாங்க தா தனது மொழிய வந்து என்றைக்கும் எப்போதுமே வந்து விட்டுக் கொடுக்க மாட்டாங்க தமிழ் மொழிய பொறுத்தவரைக்கும் தமிழ் மொழில வந்து பிரிஞ்சது தான் கன்னடம் மலையாளம் இந்த மொழிகள்லாம் வந்து தமிழ்லருந்து பிரிஞ்சது தான் ஸோ தமிழ் இல்லாமல் மற்ற மொழிங்கள் இயங்காது ஆனால் மற்ற மொழி இல்லாமல் தமிழ் மொழி இயங்கும் ஸோ தமில்லேருந்துதான் உ இங்கே இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாது நெய்பர் நெய்பர் ஸ்டேட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து க அதாவது மாநில மாநிலங்கள் வந்து நம்மள்ட்ட இருந்துதான் வந்து கடன் வாங்கி பேசும்னே வெச்சுங்களேன் நம்மள்ட்ட இருந்துதான் வாங்கி பேசிட்ருக்காங்க ஸோ இதை நினைக்கும்போது வந்து நம்ம வந்து தமிழ் மக்கள் வந்து ரொம்ப வந்து பெருமை கொள்வாங்க இது எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படினா சில பேர் வந்து வாத்தியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா உச்சரிப்பாங்க ஸோ தமிழ் மொழி வந்து அவ்வளோ எளிதுலாம் கிடையாது எளிதாக கற்றுக்கலாம் ஆனால் அந்த உச்சரிப்புன்றது அவ்வளோ எளிது கிடையாது ஸோ ழ் ல அதெல்லாம் வந்து நல்லா வந்து உச்சரிக்கணும் தமிழ் மொழிய பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது அவ்வளோ அதாவது வெளில இருக்கக்கூடிய வெளி மாநிலத்து மக்கள் வந்து கற்றுப்பாங்க ஆனால் உச்சரிக்கிறதில் வந்து சில வந்து பிரச்சனைகள் வரும் தமிழரு தமிழர்களால மட்டும் தான் அது வந்து தெளிவாக அழகா மிக அழகாகவும் வந்து பேச முடியும் தமிழர்கள் எப்படி அவங்க உரிமைகள்லாம் வெளிப்படுத்துகிறாங்க அப்படினா தன்னோடய மொழி தான் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சு இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நமக்கு வந்து பல வந்து சுதந்திர போராளிகள் வந்து தெரியும் அதில் வந்து ஹிந்தி வந்து கட்டாயமாக்கணும்ன்னு சொல்லி ஒரு ஆர்ட்ரு கவர்மெண்ட் ஆர்ட்ரு பாஸ் பண்ணாங்க ஸோ அதை மொதலில் எதுர்த்த நாடு அப்படினு எதுன்னு கேட் எதிர்த்த மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ் மா நாடு ம தமிழ் நாடு அதாவது அப்போ இருக்கக்கூடிய மெட்ராஸ் அந்த மாநிலம் தான் வந்து எதுத்திச்சு அதுக்கப்புறம் இப்போ காலப்போக்கில் வந்து சில நா மா மாநிலங்களும் எதுத்தது ஏன்னா இந்தியை வந்து திணிக்கிறாங்கன்றது இவங்களோட ஒரு இது ஏன்னா வந்து எங்கேப் பார்த்தாலும் ஹிந்தி பேசினாங்கன்னா அப்புறம் தன்னோடய தாய்மொழி போய்டுமே அப்போ இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோடய தாய்மொழிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல அதுக்காக வந்து அப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி அப்போ இருக்கக்கூடிய தலைவர்களும் வந்து ஹிந்தியை வந்து எக்காரணத்தை கொண்டும் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ வரைக்குமே வந்து ஹிந்தி விடலை தான் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் யாரும் இப்போ தமிழ்நாட்ல படிச்சுட்டு எவனும் தமிழ்நாட்ல வந்து வேலை பார்க்கல ஏன்னா முக்கால்வாசி பேர் மைக்ரேஷன் ஆகிறாங்க ஸோ ப்ரைன் ட்ரெய்ன் தான் இங்கேயும் நடக்குது அங்கே இருக்க வடமாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து இங்கேயும் இங்கே இருக்கக்கூடியவங்க அங்கேயும் போகிற மாரி இருக்குது ஃபாரினும் சில இதில் போகவேண்டிய கட்டாயங்களும் இருக்குது ஹிந்தின்றது முக்கியம் அவசியம் இல்லை தான் ஆனால் முக்கியம் ஸோ வந்து நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுல அது வந்து ஹிந்தி வந்து நொம்ப வந்து ஒரு முக்கியமானது ஏன்னா வந்து பர்சண்ட்டேஜ் ஆஃப் இந்தியா வந்து ஹிந்தியை வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக பேசுகிறாங்க என்ன தான் கன்னடம் மலையாளம் தமிழ் மராட்டி உருது இதெல்லாம் இருந்தாலும் ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் அதிகம் அதுவும் ஹிந்தி வந்து ஹிந்தியை வந்து அப்போ கட்டாயமாக்கின மாநிலங்கள் வந்து நிறைய ஏகப்பட்ட மாநிலம் இருக்குது சிலபேர் மஹாராஷ்ட்ராவிலலாம் பாத்தீங்க மஹாராஷ்ட்ரா பஞ்சாப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகேண்ட் தேர்ட் லேங்குவே சாரி தேர்ட் லேங்குவேஜே ஹிந்தி தான் நம்ம ஊரில் தான் அது வந்து விடலை இது ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா வந்து தன்னோடய தாய்மொழிய மறந்துடுவாங்கன்ற ஒரு நோக்கத்தில் வந்து சொல்லலை ஸோ தன் தாய் மேல் இருந்த பற்றின் மீது காரணமாக ஒரு வேற்று மொழிய வந்து எதிர்த்த மாநிலம் அப்டின்னு கேட்டீங்கனா நம்ம தமிழ்நாடு ஸோ ஒவ்வொரு தமிழ் மக்களுமே எ எதிர்த்தாங்க ஸோ சென்ட்ரல் ஸ்கூல் போர்ட்ஸில் ஹிந்தி இன்னும் இருக்குது இருந்தாலும் ஸ்டேட் போர்ட்ஸில் அது இது வரல ஸோ வந்து தமிழ் த இத எப்படி கருதணும்ன்னா தமில் மீது இருக்கக்கூடிய அக்கறையின் காரணமாக ஹிந்தியை வந்து எதிர்க்கிறாங்க ஸோ ஒருவகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான்